இன்றைக்கி ரயில்வே வந்து சென்ட்ரல் கவுர்மெண்ட் இன்றைக்கி அந்த வேலைக்குப் போவது அப்படின்னாக்க டிகிரி தான் தேவை அதுக்கும் டிகிரின்னு ஒன்று இருக்குது அது தான் தேவை எனி டிகிரி டிகிரியை பொறுத்த வரைல வேலை இருக்குது ரயில்வேயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சி டிப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது பதினஞ்சி டிப்பார்ட்மெண்ட்டுக்கும் பதினஞ்சி வித விதமான டிகிரிகள் இருந்தாலும் அந்த இதுக்குன்னிருக்கலாம் அது தனியாருக்கு போச்சுன்னா வேலைக்கு ஆகாது தனியாருக்கு போச்சுன்னா என்னென்ன அவங்க அப்பன்டிஸ் முறையில எடுத்துக்குவாங்க அதிகம் ஒரு இது கிடைக்காது இன்றைக்கி கி கவுர்மெண்ட்டு தனியாருக்கு போச்சு அப்பன்னாக்க இருபது இருபத்தஞ்சாயிரம் வர தான் சம்பளம் கிடைக்கும் அதே சென்ட்ரல் கவுர்மெண்ட்டாக இருந்ததுனாக்க நாற்பது ஐம்பது ஒரு லட்சரூபாக் கூட சம்பாதிக்கலாம் ஸ் சம்பதம் சம்பளம் வரும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வேலை இருக்கும் என்றைக்குமே வந்து சென்ட்ரல் கவுர்மெண்ட்டுக்கு உள்ளது தான் ரயில்வே நிர்வாகம் தனியாருக் கிட்ட போச்சுன்னா அது என்றைக்குமே அது உருப்படாது தனியாருக்கு வந்தால் அது தாரை வார்க்கக் கூடாது தனியாருக்கு போச்சுன்னா தனியார் என்ன நிர்வா என்னென்ன ஒரு நிபந்தனை கொடுக்கும் கவுர்மெண்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு நிபந்தனை இருக்குது தனியாருக்கு மயமாக்குச்சுன்னாக்கா அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது தனியார் மையத்துக்கெல்லாம் போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது எந்த ஒரு சம்பள உயர்வே கேட்க முடியாது சென்ட்ரல் கவுர்மெண்ட்டாக இருந்ததுன்னால் சம்பள உயர்வு கேட்கலாம் ஒரு லீவு நல்லபடியாக கிடைக்கும் மெடிக்கல் லீவ் வருஷத்தில் இத்தனை லீவுன்ருக்குது ஆனால் அது தனியார் மயமாக்கப்பட்டால் அந்த அளவுக்கு லீவு கிடைக்காது அவங்க கொடுக்கறது தான் லீவ் மாசத்தில ரெண்டு நாள் மூணு நாள் மெடிக்கல் வந்து ஒரு நாலு நாள் மூணு நாள் இது தான் கிடைக்கும் மற்றபடி எந்த ஒரு பெனிஃபிட்டு கிடையாது தனியார் நிறுவனத்தின் ஆனால் சென்ட்ரல் கவுர்மெண்டில் இருந்ததுன்னால் நல்லா தான் இருக்கும் அது தனியாருக்கு கொடுக்கக்கூடாது